வண்டி கொண்டாந்து விட்டுருந்தேன் வண்டி என்ன ப்ராப்ளம்னு சொல்ல முடியுமா அப்போ நாலு டயரும் மாத்துற மாதிரிருக்குமா இல்லை எதா ஒன் சைட் மாத்துனா போதுமா சரி ஸ்டேரிங்க் கிட்டே ஏதோ சவுண்டு வர மாதிரி கேட்குது ஸ்டேரிங்க் கிட்டே அந்த க்ரீச்சு க்ரீச்சுன்னு சவுண்டு ஆ வண்டி புதுசு இன்னும் ஒரு ஒரு ஒரு மூணு மாதங்கூட ஆகலை அதுக்குள்ளேயே இந்த சவுண்டுலாம் வருது ஆ சரி லைட்டாக பின்னாடி ஆ ஆமாம் சரி மாற்றுங்க எவ்வளோவு வரும்னு ஒரு லிஸ்ட்டு தர முடியுமா ஆ சரி ஆட்ரு போட்டு சொல்லுங்கள் இங்கே வந்து இன்ஜின்னு கிட்டே ஆயில் லீக்காகிற மாதிரிருக்கு லைட்டாக செக் பண்ணிடுங்க அதுவும் ஆ சரி ஓகே சரி ஓகே ஆ த்ரீ மந்த்ஸ் தான் ஆகுது இன்சுரன்ஸ் போட்டுருக்கோம் அதே எவ்வளோவு க்ளைம் பண்ணணுமோ க்ளைம் பண்ணிக்கலாம் ஆ சரிங்க